ஹலோ பிரியா மேம் எஸ் மேம் ஆடியபிளாக இருக்குது இது பிரியா மேம் தானே நான் சங்கீதா பேசுகிறேன் இந்தமாதிரி லேண்ட் விஷயமாக உங்கள் கிட்டே பேசணும் மேம் கொஞ்சம் ஃப்ரியாக இருக்கீங்களா கொஞ்சம் டீடெய்ல்லாக பேசணும் மேம் நான் இப்போது கரெண்ட்டாக வந்து ஹோம் கட்டுறதுக்காக பார்த்துட்டுயிருக்கேன் லேண்டு எதுவுமே செட் ஆகலை ஹை அமௌண்டாக இருக்குது ஸோ என் ஃபிரண்டு கிட்டேயிருந்து உங்கள் நம்பர் கிடைச்சுது ஸோ அதனால் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் ஓகேங்க எனக்கு சென்னையில் ஏதாவது நியர் சிட்டி மாதிரி பாருங்க பிளஸ் நான் கால் கிரௌண்டு தான் பார்த்துட்டுருக்கேன் இப்போது ஸோ பட்ஜெட் ஃபிரெண்ட்லியாகவும் இருக்கற மாதிரி வேணும் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகேவாகயிருக்கும் மேம்

லோன் தான் மேம் பண்ணப் போகிறேன் இப்போது பட்ஜெட்டில் கொஞ்சம் கம்மியாகதான் இருக்குது அமௌண்ட்டு ஸோ இனிஷியல் பேமெண்ட் மட்டும் பேமெண்ட் பண்ணிவிட்டு அஃடர் தட் இஎம்ஐ பண்ணுற மாதிரி லோன் பண்ணுற மாதிரி ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே ஸ்கூல்ஸ் எப்படி மேம் ஸ்கூல்ஸெலாம் நியர்பை இருக்குமா இல்லை கொஞ்சம் லாங் இருக்கற மாதிரியிருக்குமா

ரொம்ப வாட்டர் இருக்கற மாதிரி ஏரியாவெல்லாம் பார்க்கவேண்டாம் மேம் நார்மலாக இருக்க மாதிரி எதுவும் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்க ஃபோட்டோவை நான் லைவ்வில் வந்து ப உங்களுக்கு கால் பண்ணுறேன் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன்

நான் பிஃபோராக கால் பண்ணுறேன் மேம் நோ இஷ்யுஸ் ஓகே தேங்க் யூ மேம்